டெக்னிக்கல் இன்டர்நெட் வந்துருக்குது அப்படின்னா வளர்ச்சி மூலமாக என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தா ஒரு தகவல் தெரிய வேணும்ன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து தபால் எழுதிப் போட்டு தபால் போய் சேர்ந்த பின்னாடி தான் அதை படித்து பார்த்துட்டு தான் ரெண்டாவது நமக்கு தபால் போடுவாங்க அந்தத் தபால் போடும் போது நமக்கு வந்து ப குடும் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்கும் போது நம்ம பிரித்து பார்த்து மறுக்கா படிச்சுட்டு தான் மறுக்கா அவங்களுக்கும் மறுக்கா தபால் போடப் போகிறோம் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது இதான் நமக்கு இப்போ செல்லுலேயே எல்லாம் மூலிமா வந்துடுது எப்படி அப்படின்னா ஃபோனுக்கு என்ன வேணும் நமக்கு என்ன வேணுங்கிறது என்ன வேணாங்கிறது நாம் ஃபோன்லேயே வந்து டச் பண்ணி நாம் என்ன வேணும்ன்னு நாம்மளே எல்லாம் பார்த்துப் பண்ணிக்கிறோம் இப்போ இருக்கிற கா அந்த காலத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து பஸ்ஸுக்கு போனாலே பஸ்ஸில் பெண்கள் ஏறுனாலே பஸ்ஸு காசுக் கொடுத்து தான் போனாங்க அப்போது வந்து அஞ்சு ரூபாவும் பத்து ரூபா பாய்ஞ்சு ரூபா பன்னெண்டு ரூபா ஆறுபா இந்த மாதிரி பஸ்ஸுக்கு போய்ட்ருந்தாங்க பெண்கள் இப்போ பெண்களுக்கு வந்து என்னாகுது இலவசமாக அரசாங்கம் கொடுத்துருக்கு அப்போ அரசாங்கம் கொடுத்துருக்குன்னா அரசாங்கம் வந்து அரசாங்க பஸ்ஸில் நிறைய பெண்கள் ஏறுறாங்க பெண்கள் ஏறும் போது என்னாகுது வந்துன்னா அதில் வந்து நஷ்ட ஈடு தான் இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு வந்து நஷ்ட ஈடு தான் அதிகமாக இருக்குது ஆனால் அந்த அளவுக்கு நஷ்ட ஈடு அதிகமாக இருக்கும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க மக்கள் மக்களுக்கு இன்னும் என்ன பண்ணால் அரசாங்க சலுகை கொடுக்கறாங்க இல்லைன்னு சொல்லலை இது வந்து அரசாங்கம் நஷ்ட ஈடு பண்ணும் போது நம்மக் கிட்டே தான் இன்னும் நஷ்ட ஈடு வாங்குறாங்க மறுபடியும் நம்மக் கிட்டே தான் இந்த மாதிரி நமக்கு பொருளுக்கு வந்து நமக்கு வந்து ஜாஸ்தி பண்ணி இந்த மாதிரி என்ன வாங்குறாங்க அப்படின்னா இப்போது ஒரு சிலிண்ட்ரு எடுத்துக்கங்க ஒரு சிலிண்டருன்னா அது தொள்ளாயரூவாய்க்கு விற்கிறாங்கன்னா அந்த சிலிண்டரோட விலை ஆயிரத்தி எரநூறு ரூபா போடுறாங்க அப்போ நமக்கு அந்த பணம் எங்கேயிருந்து வாங்குறாங்க நம்மக் கிட்டே இருந்து தானே வாங்குறாங்க அது வாங்கி அது இலவசமாக பண்ணுறாங்க அது மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஓட்டுப் போடுறாங்க அது மக்களுக்குத் தெரியாததனால பண்ணுறாங்க அரசாங்கம் இந்த மாதிரி சலுகை கொடுத்தனால ஐயோ சலுகை கெடைக்குதே அப்படின்னு